ஆ சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன லோன் எப்படி சொல்லுங்கள் கட்டிகிட்டு வர்றீங்களாம்மா எவ்வளோ நாளாக கட்டுறீங்க இந்த மாதம் வட்டி கட்டல போல் இருக்குது ஆ எப்போ கட்டுறீங்க இந்த ஒரு பத்து பதினைஞ்சு தேதிக்குள்ளார வாங்க அமௌண்ட்டு எவ்வளோன்னு சொல்கிறேன்

ஆறு ஒரு பத்து தேதிக்குள்ளே வாங்கம்மா இன்னும் ஒரு நாலு நாளில் செவ்வாய் புதனில் வாங்க தும்பலம் வாங்க சரி சரி சரி எவ்வளோ கட்டணும் இது வரையும் எவ்வளோ கட்டியிருக்கிறீங்க ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு தெரியும்லே ஒவ்வொரு மாதமும் உங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க ஆதாரு பேங்க் புக்கு ரேஷன் அட்டை அதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க எடுத்துகிட்டு வாங்க பார்த்து சொல்கிறேன் எத்தனை மாதம் இருக்குது இன்னும் எவ்வளோ கட்டணும்னு வட்டியோடு சேர்த்து சொல்கிறேன் ஆமாம்மா வாங்க எடுத்துகிட்டு வாங்க சரிம்மா மறந்துடாத வாங்க வைச்சுராதீங்க நீங்கள் பாட்டில் இந்த மாதமும் கட்டாமல் விட்றாதீங்கம்மா இந்த மாதமும் மறந்துவிட்டேன்னு சொல்லிடாதீங்க குடும்ப செலவு ஆகிருச்சுன்னு சொல்லாதீங்க ஆ வேலை இல்லை வேலை இல்லைன்னா வாங்க நூறு நாள் வேலைலாம் அதிகமாக வருது இப்போ வாங்க வேணால் செஞ்சு தா கட்டிக்கலாம் சரி சரி எப்படியோ கொண்டு வாங்கம்மா வாங்கிவிட்டோம்ல ஆ சரி சரி சரி சரி வாங்க சரிம்மா இல்லை சரி வச்சுருங்க